நாங்கள் பேங்க்குலலாம் எதுவும் கடன்லாம் வாங்கலை பட் அந்த வங்கியில் வந்துவிட்டு அதில் வைக்கிறதுக்கான அனுபவம் எதுவும் பெருசாக எனக்கு தெரியாது பட் அங்கே எங்களுக்கு தேவையான ஒரு இப்போ செயின் ஏதாவது போய் அடமானம் வைச்சி அதுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணோம் அந்த அனுபவம் இருக்குது ஏதோ அர்ஜெண்டாக தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துவிட்டு அதை போய் நாங்கள் அடமானம் வைச்சி அதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு வந்து வைச்சிருக்கோம் அதுக்கான வந்துவிட்டு மாதா மாதம் வந்துவிட்டு அதுக்கு பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த பணத்தை மட்டும் வாங்கி கட்டிவிட்டு இருக்கோம் சில நாள் கொஞ்சம் கஷ்டமான இடத்துல கொஞ்சம் சம்பளம் கம்மி கொடுக்காத இடத்துல வேலைக்கு போகாத இடத்துல ஏன்னா வீட்டில் எல்லா நேரமும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அதுக்கான செலவு பண்ணுறதுல இந்த கடனை வந்து கட்ட முடியாமல் போகும் அந்த மன அனுபவம் எங்களுக்கு இருந்திருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதெல்லாம் கஷ்டத்துக்காக தான் நம்ம அதை அடகே வைக்கிறோம் அதையும் கட்ட முடியாமல் சில சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு லைஃப்பில் அதெல்லாம் வந்துட்டு சீராகவும் எளிதாகவும் எப்படி எல்லாம் மேம்படுத்தணுங்கிறதை அந்த செயல்முறையிலாம் வந்துவிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான்